தமிழ்நாட்டுல சுற்றுலாத்தலம்னு சொல்லும் போது நிறையா சுற்றுலாத்தலங்கள் இருக்கு எங்கே போகலாம்னா நம்ப ஏற்காடு போகலாம் ஊட்டி போகலாம் கொடைக்கானல் போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொல்லிமலை போகலாம் குருவம்பட்டி உயிரியல் பூங்கா இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களுக்கு அதை மாதிரி நம்பளுக்கு சென்னையில் பார்த்திங்கன்னா வனவிலங்கு சரணாலயம் இருக்கு அப்புறம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்கு நீலகிரி போகலாம் நீலகிரியில போகும்போது அங்கே நம்ப ஆனைமலை பு புலிகள் காப்பகம் இருக்கு யானைகள் காப்பகம் இருக்கு எல்லாமே நிறையா சுற்றுலாத்தலங்கள் இருக்கு நிறைய சுற்றுலாத்தலங்கள் நம்ம போகும்போது நம்மளுக்கும் ஒரு இதமான ரம்மியமான ஒரு மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் அதே மாதிரி அந்த மாதிரி மலை பிரதேசங்கள் எல்லாம் போகும் போது அங்கே வந்து விளையக்கூடிய உணவுப்பொருட்கள் கிழங்கு வகைகள் மருத்துவம் சார்ந்த பொருட்கள் இது எல்லாமே நம்பளுக்கு ரொம்ப மலிவாகவும் கிடைக்கும் அதை நம்ப நேரடியாக இப்போ அந்த விவசாயிக்கிட்ட இருந்து அப்படியே கொள் முதல் பண்ணிகிட்டு வாங்கிட்டு வரலாம் இது நம்பளுக்கு ஒரு புத்துணர்ச்சி மட்டும் தர்றது இல்லாமல் நம்பளுக்கு நிறையா விதமான மருத்துவ பொருட்களும் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளும் மருத்துவ பொருட்களை மருத்துவ தாவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மேலும் மேலும் பார்த்திங்கன்னா கொல்லிமலைலாம் ஒரு மர்மமான இடம்ன்னு சொல்லுறாங்க அதாவது மர்மங்கள் நிறைந்த ஒரு இடம் தான் கொல்லிமலைன்னு சொல்லுறாங்க அப்படின் சொ அப்படின் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தா நிறையா சுற்றுலாத்தலங்கள் இருக்கு ஏற்காடுலாம் போனால் ஏழைகளின் இளவரசி அப்படின் சொல்லுறாங்க ஏற்காடு மலைபாதைன் பாதைகளை சொல்லும் போதே நம்பளுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு என்ன சொல்லுறது நிறையா இருக்கு மலைகளை சொ தமிழ்நாட்ல சுற்றுலாத்தலம்ன்னு சொல்லும் போது நம்பளுக்கு நிறையா அந்த வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறையாவும் இருக்கு ஏற்காடு நீலகிரி ஊட்டி கொடைக்கானல்லு தீம் பார்க்கு கொலும்பட்டி உயிரியல் பூங்கா ஸோ அங்கெல்லாம் போகும் போது நிறையா வித விதமான பறவைங்கள் விலங்குகள் இதெல்லாம் நம்ப பார்க்கும் போது ஒ இதலாம்மே உலகத்தில் இருக்கா அப்படின் சொல்லி நம்பளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு சுற்றுலாத்தலங்களுக்கு நம்ப போகும் போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ப பள்ளியோட விடுமுறை நாட்களில் வந்து போகும் போதும் நம்பளுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு இதமான ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கிறது குலந்தைங்கள கூப்பிட்டு போகும் போது குலந்தைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப விரும்பி அங்கே இருக்க கூடிய விலங்குகள் எல்லாம் பார்ப்பாங்க குருவிகள் எல்லாம் இருக்கும் நிறையா பறவைகள் இருக்கும் மரங்கள் இருக்கும் பழங்கள் கிடைக்கும் அதே மாதிரி சுற்றுலாத்தலங்களில் வந்து சொல்கிற மாதிரி அந்த ஊரில் அந்தந்த என்னென்ன பொருட்கள் விளையுது அப்படின் சொல்லிட்டு இப்போ ஒரு கொடைக்கானலு ஊட்டி நீலகிரி ஏற்காடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா நம்பளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது இதை அதெல்லாமே நம்ப வாங்கி பார்த்துட்டு சாப்பிடுட்டு நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு சிறந்த ஒரு இதாகவும் இருக்கும் ஸோ தலைமை தமிழ்நாட்டுல பொழுத கழிக்கிறதுக்கு வசதியாக நிறையா தடம் நம்ம சொல்லலாம் ஒக்கேனக்கல் பூங்காக்கள் இருக்கு விளையாட்டு பூங்கா இருக்கு குழந்தைங்கள் பூங்கா இருக்கு குழந்தைகள் பூங்கா எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ப ஒவ்வொரு ஊருளையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதிலையும் அந்த வட்டாரத்தில் தடுக்கி விழுந்தா ஒரு ஒருத்தர் விள விளையாட்டு பூங்கா இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் நிறையவே இருக்கு அந்த மாதிரிலாம் போய் நம்ப பார்த்துட்டு வரலாம் பார்த்துட்டு நம்ப நல்லா புத்துணர்ச்சியோட இருந்துவிட்டு வரலாம் நம்பளோட மனதுக்கும் ஒரு இதமான ஒரு ரம்மியமான சூழலா கிடைக்கும் எல்லா கவலைகள் எல்லாம் மறந்து அந்த சுற்றுலாத்தலங்களுக்கு போயிட்டு நம்ப அது நல்லா கொண்டாடிவிட்டு குழந்தைங்களோட ஊருக்கு போயிவிட்டு நம்பளோட பொழுத கழிக்கிறதுக்கு நிறையா சுற்றுலாத்தலங்கள் இருக்கு இன்னும் வேறு என்ன நல்லா சொல்லணுனா நிறையாவே இருக்கு